ஹலோ ஜோ ட்ராவல்ஸா தம் தம்பி நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து பேசுகிறோம் இங்கேயிருந்து எட்டையபுரம் பேலஸ் வரை போகணும் கேப் புக் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அப் அண்ட் டௌன் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க சரி இங்கேயிருந்து எட்டையபுரம் பேலஸ் வந்து எத்தனை கிலோமீட்ரு வரும் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒரு ஏழு பேர் வருவோம் சவன் சீட்டட்னால் எவ்வளவு ரேட்டு கேட்பீங்க ஃபைவ் சீட்டட்னால் எவ்வளோ ரேட்டு கேட்பீங்க

என்னப்பா பகல் கொள்ளை அடிக்கிறீங்களே எதுக்கு ட்ரைவருக்கா ட்ரைவருக்கு நாங்கள் எதுக்கு பே பண்ணணும் ம் ம் சரி அப்போ உங்களுக்கு சா பேலஸ் மட்டும் போகலை தம்பி நாங்கள் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் மால் போயிட்டு வருவோம் அதனாலே கொஞ்சம் டிலே ஆகும் அப்படியா என்ன நிறைய கேட்பீங்க போலே அப்படியா அப்புறம் நீங்கள் வீட்டிலேர்ந்து சாப்பாடு கொண்டு வந்துருவீகளா ஆ சரி தம்பி சரி சரி நீங்கள் கரெக்டாக எவ்வளவு அமௌண்டுன்னு சொல்லி சொன்னிங்கன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு வருவோம் சரி நான் வந்து இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் கேட்டு என்றைக்கு டேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடட்டுமா

அதுதான் நான் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் நீங்கள் கொஞ்சம் நிறையா அதிகமாக காசு கேட்குற மாதிரி இருக்குது நான் இன்னொரு கேப்ட்டையும் கேட்டுவிட்டு வீட்டிலையும் கேட்டுவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா சரியா சரி முடிஞ்ச வரை உங்கள் கேபில்தான் வருவோம் நீங்கள் கொஞ்சம் அமௌண்டு பார்த்து கொறைச்சு போட்டால் நல்லாயிருக்கும்

சரி சரி நல்லா காமெடியாக பேசுறீங்க சரி நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்டுவிட்டு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆமாம் நீங்கள் ஒழுங்கா ட்ரைவ் பண்ணுவீங்களா முதலில் டோல்லெலாம் உண்டா டோல்லெலாம் நீங்கள் கொடுப்பீங்களா ஃபாஸ்ட்ட்ராக் இருக்குதா உங்கள்கிட்ட நாங்களாம் டோல் தரமாட்டோம் அப்புறம் ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சரி தம்பி நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கேட்டு உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் சரியா சரி அந்த டைமே நாங்கள் சொல்லிக்கிறோம் எப்போது போகணும் கிளம்பணும் அப்டின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்து போடுங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ